என் குடும்பம் நண்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் என் குடும்பம் என் குடும்பத்தை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட் அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அதாவது என்ன ஆனாலும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கறது அவங்க மட்டுந்தான் அதனால் அவங்களுக்கு ரொம் அவங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வரைக்கும் என்னை இந்தளவுக்கு வளர்க்கறது இந்தளவுக்கு நம்பளை பார்த்துக்கறது அவங்கதான் அதனால் அவங்களை பிடிக்கும் ரொம்பவே அவங்களை அம்மா அப்பாங்கிற ஒரு ஜீவன் மட்டுந்தான் நம்ப மேலே உண்மையான அன்போட எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு அவங்கள்கிட்ட இருந்து மட்டுந்தான் கிடைக்கும் நம்ப எவ்வளோதான் திட்டினாலும் எவ்வளோதான் பேசினாலும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அது நம்ம அம்மா அப்பா மட்டுந்தான் அதனால் அவங்களை வந்துட்டு எப்பயுமே பிடிக்காது அப்படின்னு யாருமே சொல்லவே மாட்டாங்க அந்தளவுக்கு எனக்கு எங்கள் அம்மா அப்பாவை ரொம்பவே பிடிக்கும் எனக்கு அதுதான் அதுக்கப்பறம் என் தம்பி அவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்ன கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் பேசுவான் வைப்பான் திட்டுவான் அது கொஞ்சம் வந் கொஞ்சம் ஹார்ஷாக நடந்துப்பான் ஆனால் அவனுக்கு வந்துட்டு ரொம்பவே என் மேலே பாசம் அதிகம் நான் வந்துட்டு நல்லா இருக்கணும்னு நினப்பான் ஆனால் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாம் இருக்க மாட்டாங்கள்ல நம்ம அம்மா அப்பா மாதிரி அம் த கூட பிறந்தவங்கல்லாம் என் தம்பிக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்னால் சும்மா ஏதாச்சும் வாங்கிக் கொடுக்கணும் ஏதாச்சும் சாப்பிட வாங்கிக் கொடுக்கணும் சட்டை எடுத்துக் கொடுக்க அந்தமாதிரி ஏதாச்சும் வாங்கிக் கொடுக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல அந்தமாதிரி இருக்கும் மற்றபடி என் மேலே உண்மையான பாசத்தோடு இருப்பான் என்னை வந்துட்டு நல்லா கவனித்துப்பான் அதுக்கப்பறம் எங்கள் அக்காங்கள் பற்றி சொல்லணும் எங்கள் அண்ணன் அவங்க எல்லாருமே என் மேலே பாசமாக இருப்பாங்க அவ்வளோதான் வேறே என்ன குடும்பத்தை பற்றி சொல்றதுக்குன்னு இவங்கள குடும்பம்னால் ஒரு அன்பு எல்லாரும் எல்லாருமே இருக்கும்போது ஜாலியாக இருக்கும் குடும்பம்னால் ஒரு அன்பு அவங்க எல்லாருமே சா ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அப்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாத்துலையுமே எல்லாருமே விட்டுக் கொடுக்காம ஒன்றா இருக்கிறது அது ஒரு சந்தோஷம் அது எல்லாமே நம்ப குடும்பத்தில் தான் இருக்கும் சண்டை சண்டையாக இருந்தாலும் சரி விட்டுக் கொடுத்து போகிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ப குடும்பத்தில் இருந்துதான் நம்ப ஃபஸ்ட் கத்துக்கவே முடியும் நம்ப குடும்பம்தான் நம்ப வாழ்க்கையை கத்துன வாழ்க்கைக்குத் தேவையான அனைத்துப் பாடங்களையுமே கற்றுக் கொடுப்பாங்க நம்பிக்கை நம் துரோகம் கஷ்டம் நம்மள எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஷ்டமும் படுத்துவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்பள சந்தோஷப்படுத்தணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமும் படுத்துவாங்க எல்லாமே நம்ம குடும்பத்தினால் மட்டுந்தான் முடியும் நண்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்கள பற்றி எனக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அந்தளவுக்கு எனக்கு வந்துட்டு அவ்வளோ நண்பர்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சமான நண்பர்கள் என் குடும்பம் வந்துட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தும் போது என்கூட இருந்தவங்க அவங்க மட்டுந்தான் நண்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க நான் தைரியமாக இருக்க கற்றுக் கொடுத்துருக்காங்க தைரியமாக பேச கற்றுக் குடுத்துருக்காங்க என் குடும்பங்கள் என்னை வந்துட்டு பேசும் போதும் கஷ்டப்படுத்தும் போதும் என்கூட இருந்தவங்க அவங்க மட்டுந்தான் என்னை புரிஞ்சிக்கிட்டவங்க என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சவங்கன்னு சொல்லணும்னால் அது என்னோட நண்பர்கள் மட்டுந்தான் நான் அதாவது நான் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கணுன்னு நினச்சவங்க அவங்களும்தான் அது வந்துவிட்டு அந்தமாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது எல்லாமே ஒரு கடவுள் கொடுத்த வரம்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு என்னோட நண்பர்களை வந்துவிட்டு நான் ரொம்பவே பிடிக்கும் நான் அவங்களை வந்துவிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் எனக்கு இப்போ வரைக்கும் எதுக் இந்த வரைக்கும் அப்படி யாருக்காவது நண்பர்கள் இருக்காங்களான்னு எனக்குத் தெரியாது நான் எல்கேஜி படிக்கிறதுலேருந்து பேசின பொண்ணு வந்து இப்போ வரைக்கும் என்கூட பேசிக்கிட்டுதான் இருக்காள் அந்தளவுக்கு வந்துட்டு நான் எல்லா ந நண்பர்கள் அப்படின்னா அவங்ககூட நான் எனக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருச்சி நான் அவங்ககூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னா அவங்ககூட வந்துட்டு நான் லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன் எப்பவுமே யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு விட்டு விட்டு போக மாட்டேன் எனக்கு நண்பர்கள் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் எந்தவொரு சூழ்நிலையும் கூட இருக்கணும்னு நினப்பேன் அவங்களும் அதேமாதிரி எனக்கு கூட இருக்கணும்னு நினப்பாங்க என்னோட நண்பர்களை வந்துவிட்டு எனக்கு எல்லா வாழ்க்கைக்கு எல்லா தேவையான பாடங்களையும் எனக்கு என் குடும்பங்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதில் எப்படி எல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்தது என்னோட நண்பர்கள்தான் அதேமாதிரி நான் தைரியமாக ஸ்டேஜில் போய் பேசுறதுக்கு தைரியம் கொடுத்தது இது எல்லாத்துக்குமே இப்போ இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது தைரியமாக பேசு அப்படின்னு சொல்கிறது சின்னச் சின்ன உதவிகள் கூட என்னோட நண்பர்கள்தான் எனக்கு நிறையவே பண்ணியிருக்காங்க என்னோட நண்பர்கள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்